எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எப்பவுமே காடனிங் தான் நம்மளோட வீட்டையே அழகாக்கும் அதுல்லாமல் நம்ம காடனிங் பண்ணி நம்ப அதுலேருந்து ஒரு பொருளெடுத்து நம்ம சமைச்சு சாப்புடுறதுன்றது அது ரொம்பவே ஒரு ஹாப்பியான முமெண்ட் அந்தமாதிரி ஒரு கார்டனிங் என் நான் வந்து ஃபஸ்ட் நான் வீட்டிலிருக்கும்போதே ஃபஸ்ட் தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் அந்த தோட்டத்தில் வந்து கார்டனிங்கில் நிறையா பூச்செடி காய்கறி செடி இதுலாம் வச்சு அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வர ஒரு பூவையும் ஒரு காயையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த பூவெல்லாம் நம்ப வீட்லியே வச்சு அதை நம்ப பறித்து கட்டி இப்போ அந்த பூவை வந்து தலையில் வைக்க ரொம்ப அழகாகருக்கு அதே மாதிரி நம்ப வீட்டில் வைக்கிற காய்கறிகளை எடுத்து சமைக்கிறதின்றது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு முமெண்டுன்னு தான் சொல்லனும் அந்த காய்கறிகள் எல்லாமே நம்ப வீட்லருக்குறதுனால் நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம போடுவதுனால அதில் எந்தவொரு ஆர்ட்டிஃபீஷியலும் நம்பளால வந்து கலக்க முடியாமல் அந்த அந்த நேச்சுரலான இது வந்து நம்ப உடம்புக்கு போகும்போது அதுவும் நமக்கு ரொம்பவே ஹாப்பி அப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக இடம் கொஞ்சம் கம்மியாகினதும் நம்ப வந்து மாடியில் வந்து நாங்கள் தோட்டமாக வச்சுருக்கோம் அந்த மாடி தோட்டந்தான் இருக்கதுலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னால் வந்து எல்லாத்தியும் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலே வந்து எல்லாத்தியும் நம்ப வந்து கவர் பண்ணிவிடலாம் கவர் பண்ணுறதில்லாம அந்த மாடியில் காய்க்கிற காய்கறிலாம் நம்ப எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்கிறது அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாகருக்கும் அந்த மா மாடியை பார்க்கவே ரொம்பவே அழகாகருக்கும் எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னால் இந்த கார்டனிங் தான் கார்டானிங்னால் நம்ம வந்து நம்மளோட நம்ப மனசுலருக்க கஷ்டங்கள்கூட ரொம்பவே அந்த காய்கறி பூக்களலெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாயிடும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த காயெல்லாம் பறித்து நம்ம வீட்டில் சமைக்கின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்